எனக்கு வந்து வரையிரதுன்னா ரொம்ப பிடிக்கும் டெய்லிலாம் வரைய மாட்டேன் எனக்கு வந்து ரங்கோலி அந்த கோலத்தை வந்து போட்டு பார்க்கும் போது அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாரில் ஆரம்பிச்சி ஒரு பெரிய கோலம் மாதிரி போடுவேன் அந்த வரை அது அதுலேருந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆகிட்டு வரையணும் அப்படிங்கிறது நிறைய வரைவேன் வரைய பிடிக்காத நாள் அப்படின் பார்த்தோம்னா எனக்கு என் பர்த்டே அன்னைக்கு தான் எனக்கு வரைய பிடிக்காது ஏன்னா வந்து அன்னைக்கு ரொம்ப பிஸி ஆயிடுவோம் நம்ம எல்லாருமே அதுவும் அவங்கவுங்க பிறந்தநாள் அன்னைக்கு வரையணுன்னா சுத்தமாக ஒன்னும் முடியாது அப்போ வந்து புது ட்ரெஸ் போட்டுக்கணும் சாக்லேட் எல்லோருக்கும் தரணும் அம்மா கேசரி செஞ்சிக் கொடுப்பாங்க சாப்பிட்ணும் இப்படியே தான் போகும் அந்த ஏன்னா அது மேல நான் ஆர்வத்தை காட்டுறதுனால ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் வரது பர்த்துரே அது மேல நான் ஆர்வத்தை காட்டுறதுனால எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் வரைய பிடிக்காது எனக்குன்னு இல்லை யாருக்குமே அது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா அந்த டே வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவோம் மற்றபடி வந்து வரையிரதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்ததும் நான் ஒரு புக்கை பார்த்து வரைய மாட்டேன் அது எனக்கு வரையிரதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து ஒரு ட்ராயிங் இருக்குதுன்னா அதுக்கு கீழே வந்து வெள்ளப் பேப்பரை வச்சி அது மேல வரஞ்சி அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு டைம் அது மேல வச்சி வரஞ்சிப்பேன் அதுக்கப்புறம் வந்து நானாவே வரைய கற்றுக்கிட்டேன்